அரசாங்கத்தால் கல்விக் கடன் வந்திருக்கிறதுனால ரொம்ப உபயோகமாக இருக்குது மகிழ்ச்சியாகவும் இருக்குது இந்தக் கால கட்டத்தில் பொருளாதம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அந்தக் காலத்தில் இருந்த மாதிரி பொருளாதாரம் இங்கே இல்லை பொருளாதாரம் விட படிப்புக்கு ரொம்ப அதிக செலவு பண் செலவு பண்ண வேண்டிய காலம் இப்போ வந்தாச்சு படிப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இந்தக் காலத்தில் படிச்சால் தான் நம்ம சாதிக்க முடியும் என்றத தெரிஞ்சு அரசாங்கம் கல்விக் கடனை வந்து நமக்கு சலுகையாக வழங்கி இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்மளால் வீட்டில் குடும்ப கஷ்டம் பண கஷ்டம் அதெல்லாம் இருக்கிறதுனால சில பேரால் வந்து படிக்கவே முடியலை அதுக்காக அந்தக் கல்விக் கடனை வச்சு நம்ம படித்து பிற்காலத்தில் வந்து நம்ம இந்தக் கடனை அடச்சுக்கலாம் ஸ்கூல் படிக்கிறதா இருக்கட்டும் காலேஜ் படிக்கிற ஸ்கூல் ஸ்கா ஸ்காலர்ஷிப் மூலம் கல்விக் கடனை நம்ம ஒரு பக்கத்தில் இருக்கற பேங்க் மூலிமா நம்ம வந்து பெற்று படித்து நம்ம பின்னாடி நம்ம அடச்சுக்கலாம் இது நம்ம படிக்கும் போது நமக்கு வந்து பணம் இல்லையேனு முடக்காமல் நம்மளை மேலும் நமக்கு வந்து அரசாங்கத்தோடய உதவியினால் நம்ம படித்து நம்ம இந்தக் கல்விக் கடனால் நம்ம படித்து நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் அரசாங்கத்தா நம்ம நன்றி சொல்லணும்